ஆமாங்க மேம் அப்படிங்களா எதுக்காக மேம் அனுப்பனும் என் பையன் எதாவது சரியா படிக்காமல் இருக்கானா ஆமாங்க மேம் நீங்கள் ட்யூஷன் வைக்கிறிங்கனு சொல்லுறீங்க மேம் இதுக்கு தனியாக நாங்கள் ஃபீஸ் எதாவது கட்டணுமாங்க மேம் அப்படிங்களா மேம் ஓகே மேம் டைமிங் எவ்வளோ மேம் வரும் பையன்

ஓகே மேம் இப்போ அனுப்புறதுனால பெனிஃபிட் இருக்காங்க மேம் ஓகே மேம் ஸுயோராக நம்பலாம்ல மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் நாளையிலேந்து என் பையனை அனுப்புறேங்க மேம் ஓகே மேம் அதனால ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை மேம் பையன் நல்லா படித்தா போதுங்க மேம் ஓகே மேம்